அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி நான்கு ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி நான்கு ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி நான்கு முப்பது எட்டு இரண்டாயிரத்தி எட்டு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி நாலு